என்னோட நெகட்டிவ் எக்ஸ்பிரியன்ஸ் என்னனா புதுக்கோட்டையில் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வசந்த் அண்ட் கோவில் வந்து நாங்கள் இது வாஷிங் மிஷின் வாங்கிஇருந்தோம் அது ஐஎஃப்பி கம்பெனி அப்படினு சொல்லி இருந்தாங்க வாஷிங் மிஷி எல்ஜி வாஷிங் மிஷின் வாங்கிஇருந்தோம் அதில் ரெண்டு கலர் காம்ச்சுருந்தாங்க ஒன்று வந்து ஒயிட் இன்னொன்னு வந்து க்ரே கலர் காம்ச்சுயிருந்தாங்க நாங்கள் ஒயிட் கலர் வாங்கினோம் அந்த வாஷிங் மிஷினில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ்எல்லாம் இருந்துச்சு ஒர்க் சாரி துவைக்கறத்துக்கு தனியாக அப்புறம் வந்து ஜீன்ஸ் பேண்ட் துவைக்கறதுக்கு தனியாக பெட்ஷீட்லாம் துவைக்கறது தனியாக நல்ல சாஃப்ட்டான க்ளாத் சாஃப்ட்டான துணிலாம் துவைக்கறதுக்கு தனியாக இந்த மாதிரி நெறைய ஆப்ஷன்ஸ் இருந்தனால் நாங்கள் இந்த இது வாங்கினோம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரேட் வந்து கொஞ்சம் கூட எங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தரவே இல்லை இது முப்பத்தி ரெண்டாயிரம் சொன்னாங்க அந்த முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கு தான் வாங்கினோம் உங்களுக்கு கிஃப்ட் தருவோம் அப்படினு சொன்னாங்க அந்த கிஃப்ட்டுமே வந்து கிஃப்ட் பேக் பண்ணி கொடுத்தனால எங்களுக்கு எதுவுமே தெரியலை அந்த வாஷிங் மிஷினை வந்து அங்கே அங்கே ஓ எல்லாமே போட்டு காமிச்சாங்க போட்டு காமிக்கையில் அங்கே நல்லா வேலை செஞ்சிச்சு நல்லா இருந்துச்சு வாஷிங் மிஷின் அந்த வாஷிங் மிஷின் நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ப ரெ ஓ போட்டு பார்த்தோம் போட்டு பார்க்கயில அந்த வாஷிங் மிஷின் வேலை செய்யவேயில்லை சரி ஒரு ஒர்க் சேலை போட்டு பார்ப்போம் அப்படினு சொல்லிட்டு ஒர்க் சேலை போட்டு பார்த்தேன் மேலே உள்ள ஜிகினா ஃபுல்லாக பிச்சுக்கிட்டு வந்துருச்சு சாயோம் ஃபுல்லாக அப்படியே எ எல்லாத்துலியும் ஒட்டிக்கிற ஒட்டிக்கிற மாதிரி வருது ஜீன்ஸ் பேண்ட் துவைக்கலாம் அப்படினு சொல்லி ஜீன்ஸ் பேண்ட் துவைச்சா அதில் உள்ள சாயம் ஃபுல்லாக வந்து மேலே அப்படியே நூல் நூலாக வர ஆரமிச்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அந்த வாஷிங் மிஷின் வேலை செய்யல அப்படினு சொல்லிட்டு ரிப்பேர் பண்ண கொடுத்தோம் அவங்க கொடுத்த அந்த கிஃப்ட்டுமே வந்து கிஃப்ட் ஓபன் பண்ணி பார்க்கயில உள்ளாக்க வந்து பாத்திரம்லாம் அப்படியே நெளிஞ்சு போய் இருந்துச்சு அதை வெச்சு எங்களால் எதுவுமே பண்ண முடில அந்த நெளிவையுமே எடுக்கலாம் முடியலை நாங்கள் வந்து அந்த வாஷிங் மிஷினை வேலை பார்க்கறதுக்கு கொடுத்தோம் வேலை பார்க்க கொடுத்து வந்து திருப்பி அதே ப்ராப்ளம்ந்தேன் எங்களு வே அதே ப்ராப்ளம்ந்தேன் வந்துச்சு சரி நாங்கள் வாங் வேலை பார்த்துட்டு வ வ வந்ததுக்கப்பறம் சர்விஸ்லாம் பண்ணி கொண்டு வந்ததுக்கப்பறம் நாங்கள் திருப்பி அந்த வாஷிங் மிஷினை போட்டுட்டோம் போட்டு ஒரு ந ஐந்து ஆறு துணிமணிலாம் சேர்த்து போட்டோம் போட்டால் அப்படியே எல்லாம் சாயம் ஃபுல்லாக ஒன்றோடு ஒன்றாக ஒட்டிகிடுச்சு இப்போ நல்லா ட்ரை பண்ணுற மாரில்லா வாஷிங் மிஷின் இருக்கும் அதுவே நல்லா புழுஞ்சி கொடுக்கும் ஆனால் அந்த வாஷிங் மிஷினில் வந்து புளிஞ்சி கொடுத்தாலும் அப்படியே தண்ணி நல்லா சொத சொதன்னு தான் இருந்துச்சு அந்த வாஷிங் மிஷின் வந்து எங்களுக்கு ரொம்ப நெகட்டிவ் எக்ஸ்பிரியன்ஸாக இருந்துச்சு